மாடு மாடுனாவே ஒரு லெட்சுமி கடாச்சியம்தான் அது யாருக்கும் இப்போ தெரிய மாட்டேங்குது அந்த மாட்டு சாணம்னா நல்லா தெளிச்சுக்கோங் சார் வில்லேஜில் தான் மேரேஞ்ஜ் பண்ணி வந்தேன் ஆனாலும் நான் காலையில் ஏழுந்திரிச்சி நல்லா மாட்டு சாணம் நல்லாவே தெளிப்பேன் ஏழுந்திரிச்சி அது மாட்டு சாணம் அது ஒரு நல்ல ஒரு நறுமணமாக தான் இருக்கும் அது பார்க்கறவங்களுக்கு அருவருப்பாக இருக்கா என்னென்னு தெரியலை ஆனால் எனக்குலாம் ஒரு நறுமணமாக தான் இருக்கும் அந்த மாட்டு சாணம் எதுக்கு மெயினாக தெளிக்கின்றாங்க ஒரு மங்களகரமான ஒரு அறிகுறி தெரியணும் அப்படிங்கறதுதான் மாடுங்கிறது ஒரு லெட்சுமி கடாச்சியம் அந்த லெஷ்மி வந்து நம்ம இப்படி சாணம் தெளிக்கிறதால் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அது ஒரு மங்களகரமான ஒரு விஷயங்கறதால மாட்டு சாணம் வந்து வாசலில் தெளிக்கின்றாங்க